தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கூட தமிழ்நாட்டோட கலாச்சாரமும் சரி வரலாறும் சரி அவங்கள ஆச்சிரியப்படுத்தது அவங்கள வந்து வரவேற்கக் கூடியதாகவும் இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மட்டும் இல்லை அவங்க நினச்சா ஈஸியாக அவங்க நெ வரலாற்றுப் பகுதிகளுக்கு போயிவிட்டு வந்தர்லாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க கூட தமிழ்நாட்டோட பெருமைகளை தெரிஞ்ச தமிழோட பெருமையை புரிஞ்ச வந்து தமிழ்நாட்டை வந்து விசிட் பண்ணிட்டு போறாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தஞ்சை பெரிய கோயில் ராஜ மு முதலாம் ராஜ ராஜ ராஜ ராஜ சோழன் கட்டினது ரொம்ப மிகப்பெரிய கோயில் ராஜ ராஜ சோழன் சிறப்பாக வடிவமைச்சு கட்டிருப்பார் அது ஒன்று அதுவும் இல்லாம பண்ணாரி கோவில் பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக்காக்கும் சேர்ந்த மாதிரி தான் அமஞ்சியிருக்கு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை கர்நாடகாவில இருக்க மக்களும் பண்ணாரின் சொன்னாலே போதும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறு அந்த அளவுக்கு ஒரு அறிமுகமான ஒரு கோயிலாக வந்து பண்ணாரி இருக்கு இப்போ வெளிநாட்லந்து வரவங்களுக்கு எப்படி நம்ம கலாச்சாரத்தை வந்து அவங்களுக்கு கற்பிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம டூரிஸ்ட் கைடு வந்து நம்ம சைட்லந்து நம்ம ஏற்பாடு பண்ணி அவங்க மூலியமாக அவங்க மொழிகளில் அவங்களுக்கு நம்மளோட தமிழோட பெருமையையும் அந்த கோயில்களோட பெருமையும் எடுத்து சொன்னோம்னா அது அவங்களுக்கு புரிஞ்சு அதை போய் அவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த மூலமாக தமிழ்நாட்டோட கலாச்சாரமும் வரலாறும் மற்றவுங்களுக்கு பரவும் தமிழ்நாட்டு த இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் அதே மாதிரி தான் தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மாதிரி மிகப்பெரிய கோயில்கள் எல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை வந்து பிரதிபலிக்கக் கூடியதாக இருக்கு